என் பேர் கிங்ஸ்லின் சார் என் எங்கள் அப்பா பேர் ஆரோக்கியதாஸ் எங்கள் அம்மா பேர் சுகுணா என் ஊர் மேலரசூர் நான் வந்து எங்கள் நான் சின்ன வயசிலேருந்து இங்கே கவுர்மெண்ட் ஸ்கூலில் தான் மேலரசூரில் இருக்க கவுர்மெண்ட் ஸ்கூலில் தான் படித்தேன் நான் அங்கே எட்டாவது வரைக்கும் படிச்சுட்டு அப்புற மேல் நான் இப்போ ப்ரைவேட் ஸ்கூலான இந்த செயிண்ட் பீட்டர் ஹையர் செகண்ட்ரி ஸ்கூல் வரங்காலூரில் அங்கே படித்தேன் நான் அங்கே வந்து நான் நைன்த் டென்த்து அங்கே படித்து முடித்தேன் அங்கே நான் மே பிடிச்ச மே டீச்சர்னு சொன்னால் மேக்ஸ் டீச்சர் தான் ஏன்னால் மேக்ஸ் டீச்சரு எனக்கு படிக்கவே வராதுன்னு சொல்லிட்டு நான் எதுவுமே படிக்காமல் இருந்தேன் அப்புறம் மேக்ஸ் நான் ஒரு நாலு ஒரு நாலு சம் போட்டேன் அப்புறமா அது ஒ என்ன ஒரு டாப்பராகவே பார்த்துட்டாங்க ஒரு நாலு கொஸ்டின் நாலு கொஸ்டின் எனக்கு தெரிஞ்சு ஈஸியான கொஸ்டினாக நான் எடுத்து நான் ஒரு தடவை போட்டுக் காட்டினேன் அதுக்கு என்னை டாப்பர்னு நினைச்சு எனக்கு என் கிட்டே ஒரு பத்து பேர் கொடுத்து சொன்னாங்க அதுதான் எனக்கு ஆச்சரியமாகிருச்சு ஏன்னால் என எனக் எனக்கு இது மேக்ஸ்னால் என்னெனு தெரியாது ஆனால் மேக்ஸில் ஒரு நாலு கொஸ்டின் எனக்கு தெரிஞ்ச ஒரு நாலு கொஸ்டின் எக்சாட்டாக சொன்னால் இயற்கணிதங்கிற ஒரு இதில் ஒரு ரெண்டு கொஸ்டினு அது ரெண்டு கொஸ்டின் தான் க நாலு கொஸ்டின் இதுனால் அது ரெண்டு கொஸ்டின் தப்பு ஆனாலும் என்னை ஒரு பத்து பேருக்கு சொல்லிக் கொடுக்க சொல்லிவிட்டாங்க அதுதான் ஆச்சிர்யமா இருக்கு அதனாலேயே எனக்கு மேக்ஸில் ஒரு கர்வம் வந்து எனக்கு மேக்ஸ் மேக்ஸில் வந்து நான் பாஸாகிருவேன் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் டென்த்தில் நான் அப்படி என்ன கண்டுக்காமல் மேக்ஸ்ஸை கண்டுக்காமல் ஒரு ரெண்டு கொஸ்டின் தெரிஞ்சுக்கிட்டு நான் எல்லாம் தெரிஞ்ச மாதிரி நான் அப்சல் பில் டப் பண்ணிகிட்டு இருந்தேன் மேம் அப்படி சொல்கிறாங்க இப்படி சொல்கிறாங்கனு சொல்லிகிட்டு எல்லாேரையும் மிரட்டிக்கிட்டு அது தெரியும் இது தெரியும் சொல்லிகிட்டு நான் சரி யார் மேமையும் கண்டுக்கலை யாரையும் கண்டுக்கலை ஆனால் மேமு வந்து என்னை நம்பி இருந்தாங்க நான் பாஸாகிருவேனு தெரிஞ்சு போச்சு அவங்களுக்கு இன்னும் நான் பத்து பேரை நானே பாஸாக்கிவிட்டுருவேனு அவங்களுக்கு தெரிஞ்சு போய் என்னை அப்படி அவ்வளோ பெரிய இடத்துக்கு கொண்டு போய்விட்டாங்க அதுதான் எனக்கு ஒரு மிகப் பெரிய ஆச்சிர்யமா போச்சு அந்த டைமில் அந்த மேம் அப்புறம் பார்த்தா பப்ளிகில் பார்த்தா ரொம்ப கொஸ்டின் ரொம்ப டஃபாக கேட்டாங்க கடைசியாக பார்த்தா கரெக்டாக முப்பு கரெக்டாக முப்பத்து ஏழு மார்க்கு ரெண்டு மார்க் போட்டு என்னை பாஸ் பண்ணி விட்டுருக்காங்க அதுத்தான் எனக்கு கொஞ்சம் இதுவாக இருந்துச்சு ஆனால் அப்புறம் பார்த்தா கொஸ்டின் பேப்பர் கொஞ்சம் டஃபாக கொடுத்துருந்தாங்க அப்புறம் சொன்னால் அந்த வருஷம் முடிஞ்சு அந்த ஸ்கூலில் எனக்கு பிடிச்ச மேமு அந்த ஒரு மேமு அப்புறம் சொன்னால் இன்னும் ஒரு பிலிப்ஸ் சாருனு ஒரு சாரு டேவிட் டேவிட் பிலிப்ஸ்னு அவரு அவரு வந்து சமூகறிவியல் எடுத்தார் அவரு என் கிட்டே இ அவரு அப்படியே எப்படி கிளாஸ் நான் கிளாஸ்சுக்கு ஆப்போசிட்டாக வெளியில் இருந்தாருனால் அவரு எப்படி நார்மல் நம்ம ஃப்ரண்டுகிட்ட பேசுகிற மாதிரி பேசுவார் அதே நம்ம கிளாஸுகுள்ள போய்விட்டோன்னா அப்படியே எப்படி ஸ்டாஃப்பாக இருக்கணும் அதேமாதிரி அச்சு அசலாக இருப்பார் நீ யாரோ நான் யாரோ அப்படிங்கற மாதிரி எப்போவாது இருப்பார் அவரு ஆனால் அதனாலே அந்த அவரு கேரட்டரு எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்போது சொன்னேன் நான் லெவென்த் டுவெல்த்து லால்குடி கவுர்மெண்ட் ஸ்கூலில் படித்தேன் லால்குடி கவுர்மெண்ட் ஸ்கூல்னு சொல் எனக்கு அப்படி ஒரு சார் நான் எடுத்த க்ரூப்பும் அப்படி ஒரு க்ரூப் பேசிக் மெக்கானிக் இன்ஜினியரிங்னு ஒரு க்ரூப் ஒக்கேஸ்னல் க்ரூப் எடுத்தேன் நான் அது ஒக்கேஸ்னல் க்ரூப்பு அதில் வந்து என்ன மாதிரி க்ரூப்னால் அப்படி நம்ம டிப்ளமோ படிச்சுட்டு நம்ம ஹஸ் இது அப்ரண்டிஸ் பண்ணாமல் நம்ம டைரக்ட்டாக போய் வேலைக்கு சேர்கிற மாதிரி அந்த க்ரூப்பு அது அப்போ கொஞ்சம் ஈசியாக இருக்கும் அந்த க்ரூப் கொஞ்சம் ஈசியாக இருக்கும்னு சொல்லி நான் போய் சேர்ந்தேன் அதில் அஞ்சு சப்ஜெக்ட் தான் தமிழ் இங்கிலிஷ் மேக்ஸு கம்ப்யூட் டெக்னாலஜி எப்ஜிஎம் ஜென்ரல் பேசிக் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்னு இருக்குது அப்போது இன்னு இன்னொனு ஒரு சப்ஜெக்ட்னு சொன்னால் அது சப்ஜெக்ட்டு வந்து லேபாகவே இருக்குது அந்த இது முக்கிய மெயின் சப்ஜெக்ட்டு அது இது லேபாகவும் இருக்குது நூறு நூறு பர்சென்டேஜ் நூறு மார்க் லேபாகவே இருக்குது அதில் அதில் நூறு மார்க் எப்படியா இருந்தாலும் போட் இந்த நூறு மார்க் எப்படியா இருந்தாலும் போட்டுருவாரு அந்த சார் என் கிட்டே அப் ஃப்ரெண்டாக ஃப்ரெண்டாக அவ்வளோ ஃப்ரெண்டாக இருந்தார் ஆனால் நான் அவ்வளோ பேரை அவ்வளோ பேரை நான் அவமானப்படுத்திருக்கேன் அப்படியே என்னை வந்து அவ்வளோ நம்பி என்னை வந்து அவ்வளோ கேரிங்காக பார்த்துக்கிட்டாரு என் கிட்டே நிறைய தடவை சண்டை போட்டிருக்காரு நானே அவர்ட்ட பேசலாம்னு போனப்போ கூட அவர் நீ என் கிட்டே பேசக்கூடாதுடா அப்படின்னு சொல்லிட்டாரு அப்படி பேசக்கூடாதுனு சொல்லியும் நான் வந்து லெட்டரில் ஓகே அப்படின்னு வந்து இன்றைக்கு ஃபுல்லாக என் கூட பேசக்கூடாதுனு சொன்னவுன்னே அவர் டெய் அவர்கிட்ட பேசதான் கூடாதுங்கிறனால நான் ஒரு புதுசாக ஒரு ட்ரிக் கண்டுபிடிச்சேன் என்னென்னால் நான் ஒரு பேப்பரில் எடுத்து ஓகே இது ஓகே சாரி ஓகேங்க சார் அப்படின்னு சொல்லி நான் நானே என்ன அன்றாடக்கு என்ன அதிகமாக என்ன வாய்க்கு வாயில் யூஸ் பண்ணிணோமோ அந்த வார்த்தையெலாம் எடுத்து நான் கையில் எழுதி வச் பேப்பரில் எழுதி வச்சுக்கிட்டு அவரு ஏதாவது ஏதாவது என் கிட்டே சொல் நான் அவர்ட்டயே பேசுவேன் சாரி சார் அப்படின்னு சொல்லிட்டு நான் லெட்டரில் அப்படி சாரி எழுதி காட்டினேன் எழுதி காட்டினவொன்னே ஓகே அப்படின்னு சொன்னார் நான் தான் உனக்கு உன்ன பேசக்கூடாது சார் நீங்கள் பேசக்கூடாதுன்னு தான் சொன்னீங்க என்னை எழுதி காட்டக்கூடாதுன்னு நீங்கள் சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் எழுதி காட்டிக்கிட்டு இருந்தேன் சரி ஓகேனு சொல்லி அவர் என்னை என்கிட்ட அப்போதைக்கு நார்மலாக பேசுகிறத விட என் கிட்டே அதிகமாக பேசுனார் நான் எழுதி எழுதி எழுதி எழுதிக்கிட்டு கொடுத்துட்டே இருக்கேன் அவர்கிட்ட ஓகே ஓகே சார் தேங்க்யூ சார் சாரி சார் அப்படின்னு சொல்லி நான் பேசிக்கிட்டே இருக்கேன் விடாம சேட்டிங் பண்ணுற மாதிரியே நான் ஃபோ பேப்பரில் எழுதி காட்டிகிட்டுருக்கேன் அவர் சொல்லிக்கிட்டே இருக்கார் அது மாதிரி பேசினா அப்புறம் நான் வந்து ஹாஸ்டலில் வேறு படிச்சுருந்தேன் லால்குடியில் இருக்கிறது கவுர்மெண்ட் ஹாஸ்டல் ஹாஸ்டலில் போய் படித்தேன் அவர் வீடு பக்கத்தில் இதில் தான் நன்னிமங்கலம் தான் அவர் ஊரிருக்கு அவர் ஊருக்கே போய் படித்தேன் நான் ஓரளவு அங்கே போய் கற்றுக்கலானு கொஞ்சம் அவர் ஊரில் போய்விட்டு கொஞ்சம் போய் படிக்கலானு படித்தேன் நான் படிக்க கொஞ்சம் ஈசியாக இருந்துச்சு அவர் சொல்லி தந்தது நல்லா புரிஞ்சுச்சு அங்கே நார்மலாக படிச்சிட்டு திரும்பி லெவன்த்து முடிச்சாச்சு டு லெவன்த்து முடிச்சாச்சு டுவெல்த்து டுவெல்த்து வந்தேன் டுவெல்த்துக்கு வந்தால் கொர கொரனா அந்த டைமில் தான் வந்துச்சு கொரனா டைம் வந்துடுச்சு நாங்கள் கொரானாலே இருந்தோம் அப்புறம் இது எக்ஸாமெல்லாம் ஆரம் ஜனவரியிலே காலேஜ் ஸ்கூல் ஆரம்பிச்சாங்க சரி இதுக்கப்புறம் கொரானாவில் பப்ளிக் எழுதி பாஸாகிட்டா நமக்கு கவலை இல்லை ஏன் கொரனா இருந்தால் தான் கொரனா பாஸானால் தான் நமக்கு ஒரு இது நமக்கு டிஸ்ஸு டிஸ்அட்வான்டேஜு நமக்கு வந்து க எழுதி பாஸாகிரலாம் நமக்கு கொஞ்சம் மார்க் எடுத்தாலும் எழுதி எழுதியிருக்க மார்க்கை அதனால் நமக்கு எந்தவொரு பிரச்சினையும் இருக்காது அதை அப்படியே பார்த்துக்கலானு பார்த்தோம் ஆனால் கொரனா பாஸு எனக்காகிருச்சு கொரனா திரும்பி வந்து கொ கொரனா பாஸாக்கிவிட்டாங்க சரி இதுக்குன்னு ஃபஸ்ட் இயர் காலேஜ் சேர்ந்தேன் ஃபஸ்ட் இயர் காலேஜில் ஃப்ரெண்டு முதனாலே யாருன்னு இவுங் மொதல் நாள் எனக்கு நான் எங்கள் லெவன் லெவன்த் டுவெல்த்து எந்த ஃப்ரெண்டாக இருந்தானோ அவன் அப்படியே வந்து எனக்கே தெரியாமல் வந்து காலேஜ்ஜில் சேர்ந்துருக்கான் அவன் அப்போ அவன் கூட போய் அன்றைக்கு ஃபுல்லாக அவங்கூட சுற்றிட்டு அப்புறம் அங்கே சாப்பாடு கொடுத்தாங்க அங்கே சாப்பிட்டு நாங்கள் திரும்பி சாய்ந்திரம் வந்தோம் அரியலூர் பஸ்சில் தான் போகணுன்னு சொன்னாங்க நான் அரியலூர் வந்து அரியலூர் வந்து டா அரியலுரில் இருந்து தால்மியா வந்து தால்மியா வந்து எங்க ஊருக்கு வந்தேன் நான் எங்க ஊருக்கு வந்துட்டு திரும் திரும்பி அடுத்த நாள் காலேஜு போனால் கிளாஸ்சுக்கு போகணுன்னு சொன்னாங்க க்ளாஸ்சுக்கு போனால் பஸ்ட் நாள் பெருசாக எதுவும் நடக்கலை ஆனால் நாங்கள் எப்பவும் போல் ஜாலியாக தான் இருந்தோம் நாங்கள் எந்த ஒரு கவலைப்பட தேவையில்லை ஏன்னால் எந்தவொரு எந்த ஸ்டாஃப்பும் அப்படி பெ பேசவும் விட்ல க வரவும் இல்லை நாங்களாக எப்பவும் போல் நாங்கள் நார்மலாக இருந்தோம் அப்புறம் அப்புறம் பார்த்தா ஃப்ரெண்டுனு ஒரு முகிலன்னு ஒருத்தன் கிடைச்சான் எனக்கு ஃப்ரெண்டாி முகிலனை முகிலன் தான் எனக்கு மொதல ஃப்ரெண்டாக கிடச்சான் அவன் அவன் அப்புறமா அவன் தண்ணி எடுத்துகிட்டு வர சொல்லி ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் எஸ்எம்எஸ்சில் என்னை தண்ணி தான் அதிகமாக எடுத்துகிட்டு வர சொல்லியிருக்கான் ஏன்னால் வாட்ரு கேன் வச்சுருப்பேன் தண்ணி பிடிச்சிட்டு வாடா தண்ணி பிடிச்சிட்டு வாடா தண்ணி பிடிச்சிட்டு வாடா அப்படின்னு அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பான் அவன் அது சரி ஓகேனு நான் அவனுக்கு தண்ணி தண்ணி பிடிச்சிட்டு வந்து கொடுத்தேன் அப்டி அப்புறம் அது ஃபஸ்ட் செமஸ்டர் மட்டும் தான் அடுத்த செமஸ்ட்டர் அப்படியே அவன் என்ன சொல்லிக் காட்டினானோ அதுக்காக அவன்கூட கொஞ்ச நாள் பேசாமல் இருந்து அவனுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக எதிரி மாதிரி மாறிவிட்டு ஆனாலும் அவன்கூட பேசுவேன் ஆனால் கொஞ்சம் எதிரி மாதிரி நடந்துக்குவேன் அவன் மு அவனுக்கு முன்னாடி இப்போது அவன் வேறு அவன் வந்து நார்மலாக பேசமாட்டோம் அப்புறமா இன்னும் இப்போது இப்போது வந்து ஒரு பத்து பேர் எனக்கு ஃப்ரெண்டாக இருக்காங்க அந்த பத்து பேர் பத்து பேருமே எனக்கு எது கேட்டாலும் ஓகே இல்லைனு சொல்லமாட்டாங்க ஆனால் என் கிட்டே இருக்க பொருளை வாங்கினாவே திரும்பி தரவே மாட்டாங்க அப்படி இருக்காங்க எனக்கு ஃப்ரெண்டு ஒரு பொருள் இப்போ இப்போ என் கிட்டே சொன்னால் இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னாடி காலேஜுக்கு போனப்போ கூட பேனா கொடுத்தேன் ஒருத்தன் பென்சிலை வாங்கினான் ஒருத்தன் பேனா வாங்கினான் ஒருத்தன் ஸ்கேலை வாங்கினான் இன்னொருத்தன்கிட்ட இன்னொரு பென்சிலை வச்சுருந்தேன் அந்த பென்சிலையும் பிடுங்கிக்கிட்டான் கடைசியில் எனக்கொரு பே பேப்பராச்சு தாங்கடாங்கிறேன் ஒரு நோட்டையும் பிடுங்கி வச்சுட்டு ஒன்றுமே தராமல் விட்டாய்ங்க ஒருநாள் நான் பேப்பரில் எழுதுறேன்னு சொல்லி அந்த பத்து பேருமே மாட்டிக்கிட்டாங்க ஏன்னால் நான் வந்து இதை சும்மா பேப்பரில் கிறுக்கியிருந்தேன் மேம் வந்து என்னடா பேப்பரில் எழுதுறேன்னு சொல்லி எல்லாேரும் நோட்டை காட்டுங்கனு சொல்விட்டாங்க அவங்க எவனுமே எழுதவும் இல்லை நோட்டில் சும்மா தான் அந்த அந்த இதை எழுதவே ஆரம்பிச்சாங்க என்னால் அவங்க ரெண்டு நாளைக்கு முன்னாடி மாட்டிக்கிட்டாங்க மாட்டிக்கிட்டு இப்போ செமினார் எடுக்கணுன்னு சொல்லியிருக்காங்க செமினார் எடுக்கணுங்கிறாங்க திங்கள் கெழம நாளைக்கு எடுத்துட்டு நாளைக்கு செமினார் அவங்க எடுக்கணுமா எதுக்கு அவங்க எடுக்கணுங்காக அவங்க என் மேலே ஒரு கோவத்தில் இருக்காங்க அது கவலை இல்லை அவங்ககூட அப்புறம் பேசிக்கலாம் அது மாதிரி வாழ்க்க தான் எனக்கு ஜாலியாக இருந்தேன் நான் எந்தவொரு கவலையும் இல்லாமல் இதுவரைக்கும் நான் ஜாலியாகதான் இருக்கேன் ஏன் எந்த எக் எக்ஸ்ஸாம் பற்றியும் கவலப்பட தேவையில்லை ஏன்னால் எக்ஸாம்னே பாஸாகிடலாம் ஏன்னால் ஓரலாக அவங்க சொல்வது கொஞ்சம் புரியலைனா தான் பிரச்சின புரியுது அதனால் ஈஸியாக பாஸாகிருவேன் அப்புறம் இப்போது எப்பவும் போல் நடந்துகிட்டு இருக்க மாதிரி தான் இருக்குது அதே இதே முடிஞ்சிச்சு